மாடு வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா அதுக்கு நல்ல புல் கொடுக்கணும் வாரத்துக்கு ஒரு டைம் குளிப்பாட்டணும் அது நல்ல மாதிரியா கவனிச்சா தான் அது நல்லா இருக்கும் ஏன்னால் அது வந்து ஒரு லட்சுமி தாய் மாதிரி பார்த்துக்குறோம் வீட்டில் வந்து வீட்லைன்னா அது சாமி மாதிரி சாமி மாதிரின்னா அதுக்காகவே பொங்கல் வருது பொங்கல் வந்துச்சுன்னால் அதுக்காகவே ஃபஸ்ட்டு பெருமான் அன்றைக்கி அதுக்கெலாம் குளிப்பாட்டி பொட்டெலாம் வச்சு விடுவோம் அதுக்கு அப்புறம் திரும்ப பட்டி பானை அன்றைக்கி மாட்டுக்காகவே பொங்கல் அப்படிங்கறது அது அதனாலே அதை வந்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு அன்றைக்கி வந்து பட்டி பானை அன்னன்றைக்கி அது வந்து ஓட்டி விடுவோம் அடுப்பை தாண்டி ஓட்டி விடுவோன்னா அது வந்து சாமி மாதிரி நெனைச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதை ஓட்டி விடுவோம் அப்படி இருக்கிற போது அது வந்து ஒரு சாமியாக நெனைச்சு அது வழிப்பட்றோம் நாங்கள் மாடு வந்து நல்லா குளிப்பாட்டி அதுக்கு தீனி போட்டு நல்ல இடத்துல அது பராமரித்தோன்னா அது ஒரு சாமிக்கு சமானம்னு நெனைச்சு தான் அது பயன்படுத்துவோம் அதே மாதிரி எல்லா பறவைகளுக்கும் சரி எல்லா இதுக்கும் சரி இந்த மாதிரி இருக்குதுன்னால் அது வந்து நல்லபடியாக பொறுப்பாக

மாடு ஆடு அப்படிங்கற வந்து வாயில்லாத ஜீவம் அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்னா அதை வந்து அப்பப்போ பராமரிச்சு பார்த்துக்குணும்